எங்களுடைய வீடு கிரஹப்பிரவேசத்துக்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணணுன்னு நெனைச்சிருந்தோம் ஸோ அதுக்கு தகுந்தமாதிரி முக்கியமாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் முக்கிய சொந்தங்களுக்கு மட்டும் சொல்லலாம்னு இருந்தப்போ பிளான் பண்ணி அது அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது குறிப்பாக ஒரு ஐநூறு பேருக்கு கம்பல்சரி சொல்ல வேண்டியதாக இருந்தது ஸோ திடீர்ன்னு ஐநூறு பேருக்கு எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு பிளான் நினைக்கும்போது மாஸ்டர் வைக்காமல் நம்மளே ஓனாக பிரிப்பர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த பிளான் முன்னாடியே பண்ணதினால எங்களுக்கு நிறையா அதுக்கு ஐநூறுக்கு தகுந்தமாதிரி பிளான் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் முக்கியமாக என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஸோ டக்குன்னு ஒரு ஒரு கேஜி ஏழு பேர் சாப்பிட்லான்னு டிவைட் பண்ணி ஐநூறு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு அரிசி பருப்பு அன்ன எல்லாம் ஏ டு இசட் எல்லாம் வாங்கி ஒரு ஆக்சுவலி ஒருத்தர்கிட்டே கேட்டோம் சஜ்ஜசன்னு அவர் டீட்டைல்ஸ் கொடுத்தாரு ஸோ அதுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் சமைச்சி பக்காவாக விருந்து ரொம்ப பகிரும்போது அவங்க எல்லாம் செஞ்சுருந்தோம் காலையில் டிஃபன்லேருந்து மதியம் லன்ச் கூட்டு பொரியல் பாயாசம் வடை அப்பளம் ஸோ எல்லாம் திருப்தியாக கொடுத்ததுனால இது கண்டிப்பாக யாரை வச்சு செஞ்சீங்கன்ற அளவுக்கு எல்லோரும் பாராட்டினாங்க கண்டிப்பாக நாங்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் செய்வோம்னு நினைக்ல பட் இதில் எங்கள் ஃபேமிலி எல்லோருமே ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டுகிட்டு செஞ்சதினால எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது ஸோ மெயின் எங்களுடைய வீட்டுக்கு வந்தவங்க சாப்ட்டுட்டு பாராட்டிவிட்டு போனதினால ஸோ எங்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்